எதிர்காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள அல்லது தெரிந்துக்கொள்ளும் விருப்பம் பின்னல் மற்றும் தையல் நுட்பங்கள் அல்லது ஸ்டைல்கள் ஏதாவது இருக்கிறதா கண்டிப்பாக இருக்குது ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நிறைய கற்றுக்குணும் ஆக்சுவலி நம்ம சும்மா இருக்கக்கூடாது வீட்டில் நிறைய நம்ம கற்றுக்குணும் அப்படின்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுலேயும் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்சில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிணாலே நம்ளோடய கான்ஃபிடென்ஸ் செல் கான்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளால நிறைய நம்ம ஜெயிக்கலாம் நம்ம ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை நம்ம பார்த்து பேசும் போதே நம்மளுக்கே ஒரு கான்ஃபிரென்ட் நம்மளால முடியும் ஏன் நம்ம போய் தைரியமாக பேசக்கூடாது அந்த மாதிரிலாமே எல்லாமே வரும் ஸோ அதுலேயும் வந்து எனக்கு இந்த ஃபேஷன் அதாவது தையல் கலை அதாவது இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தையல் கலையில் வந்து நம்ம கற்றுக்குணும் நியூவ்வாக அப்டேட் இருக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் ட்ரெஸ் அழகாக ஸ்டிச் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு நிறையாவே இருக்கிறது அப்புறம் வந்து ஏ இதுக்கான வந்து அரசு வந்து நிறையா நம்மளுக்கு ஹெல்பும் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தனியாக தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் ஃப்ரீயாக கண்டெக்ட் பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ணுறாங்க நம்ம வந்து கொஞ்சம் வேலைகளெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சிரமப்பட்டு நம்ம போய்விட்டு இது பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி நிறையா கற்றுக்குணுன்னு ஆசை அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன நம்ம வீட்டில் இப்போ ஒரு துணி கிழிஞ்சிருச்சின்னா அது எடுத்து தைக்கிறது ஸோ அதை தைச்சா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ளுக்கு ஓகே நம்ம இதெல்லாம் நம்ம இதை அழகாக இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் தைச்சி ஸோ அந்த ஒரு சின்ன தையலோடய ஆர்வம் தான் வந்து ச லேட்டஸ்ட்டாக ஓகே நம்ம நம்மளே ஒரு ஒரு மெட்டீரியல் வாங்கி நம்ம அதை அழகாக கட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால எல்லாமே பண்ண முடியும்